ஹலோ யாருங்க ஆ எஸ் ஆ சொல்லுங்கள்

எல்லா சப்ஜெக்ட்லேயும் கேட்குறிங்களா ஓ எல்லா சப்ஜெக்ட்டுனா மிஸ்ஸை தான் கன்சல் பண்ணும் ஸோ நான் மேக்ஸ் சப்ஜெக்ட் தான் எடுக்குகிறேன் ஸோ அதில் வந்து அவன் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கான் ஸோ இருக்க இருக்க அவன் வந்து கொஞ்சம் பிக்அப் ஆகிடுவான்

இல்லைங்க பேரண்ட்ஸ் வந்து நேரில் தான் ஸ்கூல்லில் வந்து சைன் பண்ணுற மாரி இருக்குதுங்க அதான் ரூல்ஸ் ம் ஓகே ஆ கொஞ்சம் பசங்களோடய சேர்ந்து கொஞ்சம் விளையாடுவான் ம் ம் வேறு எதுவும் இல்லைப்பா ம் ஓகே